ஹலோ மீனாட்சி ட்ராவல் ஏஜென்சிங்களா நாங்கள் நாகப்பட்டனத்துலேருந்து பேசுகிறோம் இந்தமாரி அடுத்த மாசம் ஒரு ஃபேமிலியாக ஒரு டூர் போகலான்னு இருக்கோம் அதுக்கு கார் அல்லது கேம்ப் எது வசதியாக இருக்கோ அது ஒரு நல்ல டிரைவராக பார்த்து அனுப்பிவிடுங்கள் நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போ போகலான்னு இருக்கோம் ஃபேமிலியாக வயதானவங்களாம் இருக்காங்க அதுக்குத் தகுந்தமாரி எது வசதியாக இருக்கோ காரு காரு கேப்பு எது வசதியாக இருக்கோ நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேரு போகலான்னு இருக்கோம் அதுக்குத் தகுந்தமாரி அனுப்பிவிடுங்கள் ப பணம்லாம் எவ்வளோவு அப்படினு கேட்டால் மூவாயிரம் சொல்கிறாங்க மூவாயிரம் ப அதிகம் சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஐநூறுனால் பரவாயில்ல ஒரு நல்ல டிரைவராக பார்த்து அனுப்பி விடுங்க காலையில் அடுத்த மாதம் ப பத்தாந்தேதி காலையில் ஒரு பத்து மணிக்குலாம் அனுப்பி விடுங்க பத்து மணிக்குலாம் டிரைவர் அனுப்பிவிட்ருங்க நல்ல டிரைவராக பார்த்து அனுப்பிவிடுங்க வயதானவங்களாம் இருக்காங்க குண்டு குழி எல்லாம் பார்த்து ஓட்டுற மாரி நல்லா ஸ்மூத்தாக ஓட்டுற மாரி ஒரு டிரைவரை அனுப்பிவிடுங்க அடுத்த மாதம் பத்தாந்தேதி காலையில் ஒரு பத்தரைக்கிலாம் அனுப்பிவிட்ருங்க டிரைவருக்கு நாங்கள் லொக்கேஷன் அனுப்பிவிட்டு